ஹலோ நாங்கள் வண்டி முன்பதிவு பண்ணியிருந்தோம் நாங்கள் திருவண்ணா திருவண்ணாமலை போகணுன்னு சொல்லிட்டு ஆமாங்க வண்டி முன்பதிவு பண்ணியிருந்தோம் நாங்கள் திருவண்ணாமலை போகணும் இங்கே பக்கத்தில் இந்த ஆட்டோ ஏதாவது இருக்குதுங்களா அந்த நான்கு சக்கர ஆட்டோ ஏதாவது இருந்ததுன்னா ஆமாங்க வேணும் அது நாங்கள் குடும்பத்தோடு போகணும் நாங்கள் போகணும் ஆமாங்க திருவண்ணாமலை போகணும் கிரிவலம் பார்க்க போகணும் அப்படி நாங்கள் ஆ பார்க்க போகும்போது எனக்கு வந்து இது நீங்கள் இப்போது நீங்கள் ஓலாலேருந்துன்னா நீங்கள் எப்படிங்க ஒரு ஆறு பேர் போகணும்னா எந்தமாதிரி வண்டி நீங்கள் கொடுப்பீங்க ம் ஆமாங்க ஆமாம் நான்கு சக்கர ஆட்டோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் ம் கொழந்தைங்க தான் ரெண்டு பேர் கொழந்தைங்க ரெண்டு பேர் ஆ ம் அந்தமாதிரி வந்து முன்பதிவு செஞ்சு நாங்கள் போகணும் திருவண்ணாமலை கிரிவலத்துக்காக போகிறோம் அதை நாங்கள் பயன்படுத்திக்க விரும்புகிறோம் இதில் ம் ம் நாங்கள் நாலு பேர் கொழந்தைங்க ரெண்டு பேர் ம் ம் அம்மா அப்பா நான் மனைவி குழந்தைகள் ம் ஆமாங்க ஆமாம் நான்கு சக்கர ஆட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் திருவண்ணாமலை போகிறதுக்கு ம் அதுதான் நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம் வீட்லேயும் அதுதான் கேக்கிறாங்க அதனால் வந்து அதில் தான் நாங்கள் போகலான்ட்டு இருக்கிறோம் நீங்கள் அது கொஞ்சம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ம் எவ்வளோ என்ன எவ்வளோ நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு மொத்தமாக அங்கே சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் என்னங்கிற இது சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி எவ்வளோ வரும் ஒரே நாள் ஒரே நாள் ஒரே நாளில் போய்ட்டு வர மாதிரி நீங்கள் சொல்லணும் ஒரே நாளில் போய்ட்டு வர மாதிரிதான் ஆமாங்க ரெண்டு நேரத்துக்கு உண்டான சாப்பாடு வேணும் ஆமாம் ம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ம் ஆமாம் இதில் வந்து மொத்தம் ரெண்டு குழந்தைங்க நாங்கள் பெரியவங்க நாலு பேர் ஆறு பேர் ஆமாங்க ம் சரிங்க ம்